நான் வேலைக்காக வெளியூர் போகும்போது அங்கே எனக்கு அந்த மொழி தெரியல நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல குடிக்க தண்ணீர் கூட எனக்கு கேட்க தெரியல எனக்கு குடிக்க தண்ணீர் கூட கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காசு கையில் கொஞ்சம் தான் இருந்தது அதை கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் கொஞ்சம் நாள் தான் சாப்பிட முடிஞ்சுது அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் அது கொஞ் ரொம்ப சிரமமாக இருந்துது எனக்கு வேறு மொழி தெரியாத நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல

நான் ரொம்ப அங்கே கஷ்டப்பட்டேன் அதனால் அந்த வேலையே எனக்கு பிடிக்கலை நான் அதை விட்டுட்டு திருப்பி ஊருக்கே வந்துட்டேன்